நான் என்னோடய பயிர் காப்பீட்டு திட்டம் பாலிசியை வந்து வேறு ஒரு பாலிசிக்கு மாற்றலானு இருக்கேன் நான் ஏற்கனவே தேசிய வேளாண் திட்டத்து கீழே அந்த பயிர் காப்பீட்டு திட்டத்து கீழே தான் பதிஞ்சு வச்சுருக்கோம் இப்போ வந்து பிரதான் மந்திரி ஃபாசல் பீமா யோஜனா திட்டத்து கீழே கொண்டு வரலான்ருக்கோம் ஏன்னால் எனக்கு அதில் விட இதில் தான் நிறையா சலுகைலாம் கொடுக்குறாங்க இதில் வந்து உளுந்துக்கெல்லாம் மானியம் கொடுக்குறாங்க நெல்லுக்குமே கொஞ்சம் மானியம் கிடைக்கிது இது வந்து வயல் இல்லை மழை வரும் போது மட்டும் தான் விவசாயம் பண்ணணும் அப்படிப்பட்ட பூமி தான் இது அதனால எப்போயாவது வானிலை மாறி அதிகமாக மழை வந்துருச்சுனா அந்த திட்டத்துக்கு கீழே போய் நான் வந்து காசு வாங்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ஏன்னால் திடிர்னு அதிகமாக மழை வந்துருச்சு மே மாசமெலாம் வந்துருச்சுனா பயிர் மூழ்கிருது காசு எடுக்கிறது ரொம்பவே எனக்கு கஷ்டமாக இருக்குது இப்போ பிரதான் மந்திரி ஃபாசல் பீமா யோஜனா திட்டத்துக்கு கீழேனா எனக்கு கொஞ்சம் சுலபமாக இருக்கும் எங்கள் ஊரில் நிறையா பேர் இப்போ இதில் தான் சேர்ந்துருக்காங்க அதுதான் அதுக்கு என்னென்ன வேணும் என்னோடய வாக்காளர் அடையாள அட்டை வேணுமா ஆதார் அட்டை வேணுமா என்ன வேணும்னு எனக்கு தெரியலை இதுக்கு கீழே வச்சுனா நாளைக்கு ஏதாவது எனக்கு பிரதமர் திட்டத்துக்கு கீழே ஏதாவது சலுகைலாம் வந்துச்சுனா நான் இதை வச்சுக்கிருவேன் சில சமயம் கடனெலாம் விவசாய கடனெலாம் இந்த திட்டத்துக்கு கீழே இருந்தால் எனக்கு விவசாய கடனெலாம் கொஞ்சம் சுலபமாவே கிடைக்கிது நான் அழைய தேவையில்லை கொஞ்சம் கஷ்டப்படாமல் இருக்கலாம் அதுக்கு தான் பயிர் காப்பீட்டு திட்டத்தோடய ஃபஸ்டு பாலிசி இதுக்கு அப்படியே மாற்றலாமா இல்லை முடியாதா வேறு என்னென்ன பண்ணலாம் இல்லை என்ன பண்ணால் மாற்ற முடியும் இதுக்கு கீழே இருந்தால் நாளைக்கு எனக்கு விவசாய கடனெலாம் தருவாங்க சில சமயம் அது தள்ளுபடி லோனாக கூட மாறுது சில சமயம் தள்ளுபடிகள் கடனாக வந்துருச்சுனா அது எனக்கு ரொம்பவே ரொம்பவே ரொ பயனுள்ளதாக இருக்கும் அதனால் எனக்கு இது மட்டும் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள் என்ன பண்ணலான்னு சொல்லுங்க நான் வாக்காளர் அடையாள அட்டை கொடுத்துருக்கேன் பயிர் காப்பீட்டத்தோடய பழைய பாலிசியோடய நம்பர் வச்சுருக்கேன் அது மட்டும் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள்